தரமான கோழி இனங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்குறோம் அப்படின்னா கோழி வந்து ஒரு ஆறு வாரத்தில் அந்த கோழி ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடையல அப்படின்னா அந்த கோழி ஏதாவது ஒரு நோயினால் இருக்கும் என்பதை நம்ம உணருகிறதுக்காக அந்த விலங்குகளின் டாக்டரை இழுட்டுன்னு வந்துட்டு அதுக்கு உண்டான சிகிச்சையை நம்ம அளிக்கணும் இந்த ஆலோசனை அவரினுடைய கருத்தின் படி நம்ம அந்த கோழிங்களுக்கு என்னான்னா உணவு வகைங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டு அந்த கோழிகளுக்கு நல்ல பராமரிப்ப நம்ம கொடுக்கணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆடுகள் ஆடு வந்து ஒரு சில ஆடுகள் ஓ குள்ளமாவே இருக்கும் ஒரு சில ஆடுகள் பார்த்தா நல்லா உயரமா தடிமா இருக்கும் அந்த ஆடு வந்து குட்டி போட வாய்ப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுருக்கலாம் நம்ம உடனே என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த விலங்குகளின் டாக்டரை வர வச்சு அதுக்கு என்ன நோய் காரணம் அன்னுர்த்த நம்ம கண்டு பிடிக்கணும் கண்டு பிடிச்சு அதுக்கு ஏற்ற மெடிசனை அதுக்கு கொடுத்து நம்ம நல்ல ஒரு இனப்பெருக்க வளர்ச்சியை அடைய வைக்ககிறதுக்காக மருத்துவர்கள்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டு அந்த ஆட்டுக்குத் தேவையான உணவு வகைகள் சத்தான கீ கீரைகள் சத்தான செடிகள் உணவாக அதுக்கு அளிக்க வேண்டும் அப்புறமா அது என்னென்னா ரீ ரீ இனத்த சே சார்ந்து இருக்கிற இனமும் அந்த இனத்திற்கான பட்டியலை நம்ம டாக்டர்கிட்ட வாங்கி அது என்னென்ன உணவுகளை சாப்பிட விரும்புதோ அந்த உணவுகளை நம்ம டாக்டர்கிட்ட ஆலோசனைப் பெற்று அந்த விலங்குகளை நம்ம பாதுகாக்கணும்